இப்போது இருக்க காலகட்டத்தில் குலந்தைங்க விளாயாடுற விளையாட்டு என்ன அதிகமாக இருக்குதுனா ஃப்ரீஃபையர் இருக்குது பப்ஜி இருக்குது க்ளாஷ் ஆஃப் க்லைன்ஸ் கால் ஆஃப் ட்யூட்டி அதுக்கப்றம் செஸ் இருக்குது டெம்பிள் ரன் இருக்குது சப்பே சஃப்ஃபர்ஸ் ஜிலேபி என்ற கேம் இருக்குது பொவன்ஸ் டோனர்ஸ் பா இருக்குது அதுக்கப்ற ஆங்கிரி பேர்டு இருக்குது அது மாரி பல கேம் இருக்குது சின்ன குலந்தைங்கள்க்கு சொல்லவே தேவை இல்லை இப்போ இருக்குறவங்க நம்மளோட ஃபாஸ்ட்டாக இருக்காங்கள் குலந்தைங்க சின்ன சின்ன க கேம்ஸ் விளாடுகிறதோட நல்ல ஹை லெவல் டேட்டா கேம்ஸ் மட்டும் தான் விளாடுறது நெட் இருக்க ஆஃப்லைன் கேம்மலாம் இல்லை எல்லா ஆன்லைன் கேம்மாக தான் விளையாடுறாங்கள் நம்மளுக்கு தெரியிறதோட அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின் சொல்லிட்டு அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்கள் சின்ன குழந்தைங்க ஃபோன் எடுக்குறாங்கள் யூட்யூப் பார்க்குறாங்க ப்லேஸ்டார் ஓபன் பண்ணுறாங்க என்ன கேம் வேணுமோ செர்ச் பண்ணுறாங்க இல்லைனா வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்குறாங்க செர்ச் பண்ண வரலனா அவங்களே கொடுத்தா அவங்களே இன்ஸ்டால் பண்ணுறாங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்களே பெ எல்லா டௌன்லோட் பண்ணுறாங்க டௌன்லோட் பண்ணி அது எப்படி விளாடுனுன் சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க எல்லா டிஜிட்டல் கேம் ஆகுறனால ஒவ்வொன்னுத்தயும் அவங்களே ஓபன் பண்ணி அவங்களே செஞ்சிக்கிறாங்கள் விளையாட்டு ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு சாஃப்ட்வேர் எவ்வளோ டெவலப்பாகுதோ அதேமாதிரி கேம்ஸும் அதிகமாக விளையாடுகிறோம் இப்போ டிஜிட்டல் கேம்ஸு மொபைல் யூஸ் பண்றதனால கேம்ஸ் மட்டும் வேஸ்ட் இல்லை குலந்தைங்களோட நலமும் தான் வேஸ்ட்டாக போகுது சாப்புடல்ல அப்படின் சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ஃபோனை கொடுத்தறது அவங்க கேம் விளாண்ட்னா ஒரு பக்கம் சாப்பாடு போகும் ஒரு பக் கேம் போகும் அப்போ சாப்பாடு ஒரு பக்கம் இறங்குனா கேம் ஒரு பக்கம் விளாடுவாங்க சாப்பாடு எப்படி போய் செரிமானம் ஆகும் சாப்பாடு மேலே ஒரு கான்சன்ட்ரேட்டே இல்லாமல் ஏனோ தானோனு போனால் சாப்புடதற்கு இண்ட்ரெஸ்ட் போகாது கேம்ல போகும் கேம்க்கு எவ்வளோ எவ்வளோ அதிகமாக இருக்குதுனா எக்கச்சக்கமான கேம் வந்துருச்சு யோசிச்சி பார்க்காத அளவு நான் செர்ச் போட்டால் ஒரு கேம்க்கு செர்ச் போட்டால் நூறு கேம் வருது அப்படின்றப்போ கேமுக்கு அளவு சொல்ல முடியாது அது டெய்லி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் கோடி கணக்கு இருக்குது கேம் கௌன்ட்டிங்கே இல்லை கௌன்ட்லெஸ் தான் இருக்கும்